ஹலோ அண்ணா அன்னபூர்ணா ஹோட்டலுங்களா இல்லைங்கண்ணா ஒரு நான் ஃபுட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் உங்கள் ஹோட்டலில் இருந்து ஸோ அதுதான் அதில் வந்து ஆன்லைனோடு ஆன்லைனில் பே பண்ணுறத வந்து நான் கேன்சல் பண்ணிணேன் ஸோ நான் டெலிவரி பாய் வரும் போது கையில் கொடுத்துட்றேங்கண்ணா ஓ அந்த ஆப்ஷன் இல்லைங்களா இல்லைனால் அதை கேன்சல் பண்ணுங்கள் நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம் ஸோ நாங்கள் டெலிவரி பாய் வந்தோன்னே அமௌண்ட்டை கையில் கொடுத்துட்றோம் ஓகேண்ணா ஓகே சரிங்கண்ணா ஆ அப்போ டெலிவரி பாய் வந்தோன்னே நான் அமௌண்ட்டை கையில் கொடுத்துட்றேங்கண்ணா ஓகே தேங்க்யூங்கண்ணா